ஹலோ டீச்சர் நான் ஹெலினா அம்மா பேசுகிறேன் ஹெலினா ஹெலினாவுக்கு ஒரு நாள் லீவ் வேணும் கொடுப்பீங்களா நாளைக்கு வேணும் சரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா போதும் வெளியில் ஊருக்கு போகிறோம்

நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க டீச்சர் இம்போர்ட்டண்ட் அதுதான் ஆ ஹெலினா அதுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க போதும் சரி ஓகே டீச்சர் ஆ ஆமாம் டீச்சர் ரொம்ப லாங்கில் போகணும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும் ஆ ஆமாம் நாளான்னிலருந்து கண்டிப்பாக இனிமேல் லீவ்வே போடமாட்டாள் ஒரு நாள் கூட நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் தாங்க போதும் சரி ஓகே டீச்சர் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க போதும் ஆ ஓகே டீச்சர் ரொம்ப தேங்க் யூ